எங்கள் ஊரில் நீச்சல் போட்டி கிரிக்கெட் போட்டியெலாம் நிறையா நடக்கும் நீச்சல் போட்டி வந்து யூடூபி அகாடமினு ஒரு அகாடமி இருக்குது நாகபட்டினத்தில் அங்கே வருஷா வருஷம் நீச்சல் போட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஏஜ் கேட்டகிரிலேயும் நீச்சல் போட்டி வைப்பாங்க அந்த நீச்சல் போட்டி நான் சின்ன வயசிலே கலந்து செகன்ட் பிரைஸ் அடிச்சுருக்கேன் அதே மாதிரி கிரிக்கெட்டும் நிறையா நான் விளையாண்டிருக்கேன் கிரிக்கெட் போட்டி கிட்டத்தட்டத்த எங்கள் ஏரியா பசங்கள் ஒரு அஞ்சு மேட்ச்சு டோர்னமெண்ட் வச்சுருக்காங்க அந்த அஞ்சு மேட்ச்சில் மூணு மேட்ச்சு நாங்கள் ஜெயிச்சுருக்கோம் ரெண்டு மேட்ச்சு எங்களுக்கு எதிரில் உள்ள டீம்மு ஜெயிக்க வச்சுருக்கோம் இந்த மாதிரி மேட்ச்சுக்கெலாம் அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு கடையிலேயும் ஸ்பான்ஸர்ஷிப் கேட்டு நானும் என் ஃபிரண்ட்ஸ்யெலாம் நோட்டு எடுத்துக்கிட்டு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக போவோம் அந்த அமௌண்டை வச்சு ஃபர்ஸ்ட்டு பிரைஸுக்கு இவ்வளோ இதில் பிரைஸுக்கு இவ்வளோன்டு தனித்தனியாக பிரித்து ஒரு ஷெட்யூல் போட்டுடுவோம் அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி நோட்டீஸ் அடித்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் கொடுத்து அப்புறம் போட்டியெலாம் வைப்போம் அந்த போட்டியப்போது வர்ற பிரச்சினையெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி யாருக்கும் எந்தவொரு பிரச்சினையும் வராமல் வந்த எல்லாேருக்கும் டீ தண்ணி சாப்பாடு எல்லாமே வச்சு ஒவ்வொரு ஒன் டீமுக்கும் ஜெஸி அடித்து ரொம்ப ச சூப்பராக செலிபிரேட் பண்ணுவோம் ஏதாவது பிரச்சின வந்துடுச்சுனா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சுருவோம் வெளியில் இருந்து வர்ற பசங்களையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துப்போம் எங்களால் எந்த ஒரு பிரச்சினையும் வராமல் அவங்களை ரொம்ப சேஃப்பாக பார்த்து கூட்டுப் போய்விடுவோம் எங்கள் ஊரில் மலைலாம் எதுவும் இல்லை அதால் மலை ஏற்றோன்னால் விளையாட்டினா இந்த மாதிரி நிறைய வைக்கமாட்டாங்க கிரிக்கெட் போட்டிதான் அதிகமாக வைப்பாங்க அதே மாதிரி கபடிப் போட்டி வந்து பொங்கல் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி வைப்பாங்க கிரிக்கெட் போட்டியில் மட்டும்தான் அதிகமாக பிரச்சின வர்ற போட்டி எங்கள் ஏரியாவில் அதனால் அந்த போட்டி வைக்கிறப்போ மட்டும் போலீஸ்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்ரூவல் வாங்கி அவங்க அப்ரூவல் கொடுத்தாதான் நாங்கள் அந்தப் போட்டியே நடத்த முடியும்